இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா வந்து என்னன்னா ஒரு மூணு ஆறு இருக்கு லைக் புளியம்பட்டி ஆறு கொடிவேரி ஆறு பவானிசாகர் ஆறு இந்தமாதிரி டிஃப்ரெண்ட் ரெண்டு மூணு ஆறு இருக்கு இந்த ஆற்றில பார்த்திங்கன்னா இந்த ஆற்றிலேந்து வர அணை பார்த்திங்கன்னா கொடிவேரி அணை இருக்கு பவானிசாகர் இருக்கு அதுக்கப்புறம் அந்தியூரில் ஒரு டேம் இருக்கு ஒரு மூணு டேம் எனக்கு தெரியும் இந்த பவானி ஆறு இதுதான் வந்து மெயின் ஆறு இங்கே அப்புறம் பவானிசாகர் டேம்லேருந்து வர தண்ணீயை வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே இருக்கிற விவசாயத்து நிலத்துக்கு பயன்படுத்துறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு காகித பேப்பர் மில் ஒன்று இருக்கு பவானிசாகரில் அதுக்கு வந்து இங்கேருந்துதான் தண்ணீர் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் கொடிவேரி கொடிவேரி அதுக்கப்புறம் கொடிவேரி ஆறு கொடிவேரி ஆறு வரது பார்த்திங்கன்னா கொடிவேரிலேந்து வர தண்ணீர் வந்து இங்கே தூக்கநாயக்கம் பாளையம் இந்த பக்கம் ஒரு பதினெட்டு கிராமத்துக்கு வந்து விவசாயத்துக்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கிருந்து குடி தண்ணீயும் வந்து இந்த ஆற்றிலேந்துதான் எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து போகிறது வந்து பவானி ஆறு பவானி ஆறு பார்த்திங்கன்னா வந்து காவேரி ஆறு அந்த இதில் போய் பவானி கூடுவேரியில் போய் சேருது அங்கேருந்து ஈரோட்டுக்கு ஈரோடு சுற்றி இல்லை பவானி சுற்றி இருக்கிற காகித காகித காகித தொழிற்சாலை இப்போ கலரு மிக்ஸிங் அப்புறம் துணி தொழிற்சாலை இங்கே இருக்கிறது இல்லாமல் வந்து அங்கே இருக்கிறத யூஸ் பண்ணிகிட்டுருக்காங்க இந்த மூணு ஆற்று தண்ணீரையும் வந்து மக்கள் வந்து குடிக்கிறக்காகவும் அதேமாதிரி யூஸ் பண்ணுறாங்க குடிக்கிறக்காக யூஸ் பண்ணுறாங்க அதேமாதிரி புழங்குறக்காவும் யூஸ் பண்ணிகிட்டுருக்காங்க